ஆ ஹலோ ஆ சார் சார் ஒரு ஒன் ஹவர் எனக்கு டைம் கொடுத்துருக்கீங்க சார் நான் ஒன் ஹவர்ல கண்டிப்பாக வந்துடுறேன் சார் ஒரு நிமிடம் நான் என்னுடைய ரிலேடிவ் ஒருத்தங்களுக்கு ஒரு மெசேஜ் மட்டும் ஷேர் பண்ணிட்டு வந்துடுறேன் ப்ளீஸ் சார் ஒரு டைம் கொடுங்க ஒரு நிமிடம் ஹலோ நான் உனக்கு கால் பண்ணேன்ப்பா நீ எடுக்கவே இல்லை நான் மெசேஜ்ஜி அனுப்பியிருக்கேன் அதனால் மெசேஜை அனுப்புகிறேன் என்னுடைய ட்ரைவிங் லைசன்ஸ் வேணும் எனக்கு ட்ரைவிங் லைசன்ஸ்ஸு நான் வீட்டிலதான் வச்சிருந்தேன் எங்கே வச்சிருக்கேன்னே எனக்கு தெரியல எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணு ஆமாம் எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணு எனக்கு என்னுடைய ட்ரைவிங் லைசன்ஸ் டிஜிட்டல் லாக்கர்ல இருக்குது அதுலயிருந்து எடுத்து எனக்கு அது ஒரு ஜெராக்ஸ்ஸோ இல்லை ஒர்ஜினலோ கொண்டு வந்து எனக்கு இமீடியட்டாக கொடேன் ப்ளீஸ் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுப்பா நீ ஹெல்ப் பண்ணால்தான் நான் இப்போ உடனே இன்ட்ரிவியூக்கு போகணும் இன்ட்ரியூவ் போய் அட்டென்ட் பண்ணால்தான் எனக்கு ஜாப் கிடைக்கும் நான் ரொம்ப நாள் ட்ரை பண்ணிகிட்ருக்க ஜாப் இது நல்ல சால்ரி வேற இது மிஸ் பண்ணிட கூடாதுன்னு நான் நினைக்கிறேன் ப்ளீஸ் ப்ளீஸ் எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணு